ஹலோ சொல்லுங்கள் யாரு ஆமாம் நீங்கள்

எங்கள் கிட்ட ஆப்பிள் ஆரெஞ்சு மேங்கோ பனானா ப்ரோமோகிரானட் எல்லாமே இருக்குது மேடம் உங்களுக்கு என்ன வேணும் ம் கண்டிப்பாக முடியும் மேடம் கண்டிப்பாக முடியும் ம் கண்டிப்பாக முடியும் மேடம் நீங்கள் பல்க்காக வாங்கினிங்கன்னு சொன்னால் த்ரீ டு ஃபோர் பெர்சண்டேஜ் வரை டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு ஆமாம் ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே மேம் கிரேப்ஸ் எதுவும் வேணுமா ஆ தேங்க்யூ மேம் மொத்தமாக சேர்த்து ஃபை ஃபிஃப்டி வருது மேம்

ஆ ஆமாம் மேம் ஆ ஓகே மேம் மேம் அட்ரஸ் ஆ ஓகே மேம் மேம் இதே நம்பர் தானே நாங்கள் மறுபடியும் எதாவதுனா டவுட்னால் இதுக்கு கால் பண்ணலாமா ஓகே ஃபைன் ஓகே மேம் தேங்க்யூ மேம்